நான் முதல்ல கையில் தான் வந்து பின்னல் போட்டுட்டிருந்தேன் அப்புறமா எங்கள் வீட்டுக்காரரோட உதவியால் தையல் கிளாஸுக்கு போயிட்டு தச்சி கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து தச்சேன் அந்தக் காலத்தை பழைய மிஷின் தான் எங்கிட்ட இருந்தது அதில் நான் தச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கனா புதுசாக காலில் கரெண்ட்டில் காலில் மெதிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்தது அது கேட்டதும் எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க காலில் மெதிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா பட்டன் பெரிய மிஷின் சொல்லுவாங்க ஒயிட் மிஷினு அது பட்டன் போட்டாக்க அதே போகும் அதே தச்சிட்ருக்கும் நம்ம அதுக்குத் தகுந்த மாதிரி துணியை திருப்பிவிட்டா மட்டும் போதும் அப்படி இருந்தது அப்புறமா அதில் வந்து புது புதுசாக நான் தைக்க பழகிக்கிட்டேன் பாரம்பரிய உடை என் பொண்ணுக்கு வந்து ஒரு பட்டுப் பாவாடையும் மேல் சட்டையும் தச்சிக் கொடுத்தேன் அதில் கொஞ்சம் எல்லாம் ஒர்க்கு அதிகமாக வச்சி இந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சி தச்சேன் என் பொண்ணு போடுறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரம் கேட்டாங்க அவங்களுக்கும் தச்சிக் கொடுத்தேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்மிச்சாங்க சின்னதாக ஒரு ஒரு ஷோரூம் மாதிரி சின்னதாக ஒன்று வெச்சிருக்கேன் அதில் வர வருமானம் வச்சி நான் எனக்கு மனத்திருப்தியாக இருக்குது பாரம்பரிய உடைனாக்க நான் பட்டுப் பாவாடை சட்டை தச்சி என் மகளுக்குப் போட்டேன் நல்லாயிருக்கு